அண்ணா நாங்கள் இதுமாரி காரு ஆர்ட்ரு பண்ணியிருக்கோண்ணா நாங்கள் போன டைம் டூர் போனோம்ல அதே ப்ளேஸுக்கு நாங்கள் மறுபடியும் டூருக்கு போகணும் நீங்கள் போன டைம் நீங்கள் எங்களுக்காக கார் கார் கொடுத்திருந்திங்க எங்களுக்கு நாங்கள் இப்போது வந்து மூணாறு போலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கோங்கண்ணா நீங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ட்ரைவரு கொஞ்சம் நல்லா ஓட்டுனாங்க ட்ரைவரு கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்து பேசுங்கள் ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிங்கனா ரூம்ஸ்க்குலாம் நீங்களே கொஞ்சம் சொன்னிங்கனால் நல்லா இருக்கும் அப்பறம் எங்களுக்கு இந்த மூணாறுலாம் நாங்கள் போனதால் எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிக்கொடுங்க எல்லாம் திங்ஸ்க்காக இந்த ரூமு கொஞ்சம் வ வண்டி வாடகை கார் வாடகை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இப்போ போலாம்னு ப்ளான் பண்ணிருக்கோம் ஏற்கனவே போய்ட்டு வந்திருக்கோம் உங்கள் ட்ராவல்ஸ்ல தான் நாங்கள் போய்ட்டு வந்தோம் அதேப்போல் இந்த ட்ராவல்ஸ் உங்கள் கூடதான் போலாம்னு இருக்கோம்